நீச்சல் பயிற்சி எடுப்பதனால் கை காலுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல உறக்கம் வரும் நீச்சல் அடிச்சுட்டு வந்து தூங்கினா அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட போகும்போதும் கிரிக்கெட் விளையாடிலியும் அவங்களுக்கு உடலிருக்குற நாடி நரம்பு எல்லாம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது அதேபோல் மலையேறும்போது நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் இங்கே எங்கள் பக்கத்து ஊரில் கிரிமலை இருக்குது நீலகிரியில் மலைக்கு போனோன்னே காலையில் நாங்கள் இங்கிருந்து ஒரு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு போய் அங்கே போய் அடிவாரம் போய் அதை இங்கிருந்தே சமைத்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மலையேறுனமுன்னால் பொறுமையாக நடந்தமுன்னால் அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்து சந்தி சந்தோஷமா அங்கே மேகமூட்டங்களை பார்க்கலாம் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படியே என்ன பொறுமையாக போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மலை ஏறுவோம் மலை ஏறி மதியம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடி அங்கேயே உட்காந்து ஒருக்கா எல்லாேரும் கொண்டு போன சாப்பாடெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக அங்கே ரெஸ்ட் எடுத்துவிட்டு அப்படியே மலையை விட்டு அப்படியே பொறுமையாக இறங்கி வந்தமுன்னால் நாங்கள் வரும்போதும் நாலு மணி அஞ்சு மணி ஆகிரும் அப்போ மேகமூட்டங்களெலாம் அருமையாக வந்துகிட்ருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சந்தோஷமா எல்லாம் பேசி சிரிச்சுட்டு வந்துகிட்ருப்போம் இப்போ நைட்டு வீடு வந்து சேரும்போது மணி பத்து ஆகிரும் அதேபோல் அக்கம் பக்கம் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் இந்த மலைய ஓதிமலை இருக்குது ஓதிமலைக்கு போகையில் அங்கே கோயில் இந்த மலைக் கீழே வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் இங்கிருந்து நாங்கள் மலைக்கு போனமுன்னால் எங்கள் கிட்டே ரெண்டு செங்கல் இல்லை ஒரு ஒரு பை மணலாே கொடுத்து மலையேறச் சொல்லுவாங்க ரெண்டாயிரம் படி இருக்கும் நெத்துக்குத்தலாக இருக்கும் அந்த மலையேறிப் போய் அந்த பொருளை வச்சு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கீழே வந்தமுன்னால் சாய்ந்திரமா வீடு வந்து சேருவோம் ஒரு பக்கத்தில் மருதமலை இருக்குது அங்கேயும் அப்படிதான் அதுவும் படியேறுவது இந்த படியேறுகிற கோயிலுக்கெல்லாம் போனமுன்னால் ஒரு மனத்திருப்தியாக இருக்கும் அந்த நம்மளுடைய படியேறும்போது நாடி நரம்பெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி யாரும் படியேறுகிறதில்ல எல்லாம் கார் வாங்கியிருக்குறனால எல்லாம் நேராக மேலேயே போயிடுறாங்க ஸ்டெப் ஏறுணுன்னால் அவ்வளோ கஷ்டம் அப்புறம் பார்த்தா எல்லாேருக்கும் மூட்டு வலி வருது அது வருது இப்போ நம் முதலருந்தே படி ஏறி பழகிட்ருந்தமுன்னா இந்த மூட்டு வலியெல்லாம் வராது நாடிநரம்பு ஒரே மாதிரி வேலை செய்யும் இன்றைக்கி யாருமே அதை வந்து புரிஞ்சுக்கிறதில்ல எல்லாம் விஞ்ஞான உலகத்தில் ஸ்பீடாகதான் போகணும்ன் நினக்கிறாங்க ஒழியா இந்த கோயிலுக்கு போவது மலை ஏற கோயில்னால்வே பயப்பட்றாங்க ஐயோ போய் நம்மனால் மலை ஏற முடியுமா என்ன பண்ணலாம் எப்படி ஏறது ரொம்ப நேரம் ஆகிருமோ வீடு வர இருட்டாகிருமோன்ட்டு யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க இன்றைக்கி மலை ஏறவங்க வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு கிரிமலைக் போகிறவங்க போய்கிட்டேதான் இருக்கிறாங்க முடியாதவங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிறாங்க இங்கிருந்து சாமி எங்கள் ஊரிலருந்து பார்த்தாவே சாமி கோயில் தெரியும் இங்கிருந்தே தரிசனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி மலை ஏற கோயிலாக இங்கே குமரன் குன்று இருக்குது அங்கேயும் அப்படிதான் படி இருக்குது அங்கேயும் படி ஏறி போகலாம் தேர் திருவிழாயெலாம் நடக்கும் ஆ அது